டெய்லருங்களா நாங்கள் பர்கூரில் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து ஹெட் மாஸ்டர் பேசுகிறன் ஆ இப்போ வந்து இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் தைக்கணும் ஒரு யூனிஃபார்ம்க்கு எவ்வளோ ஆகும் ஆ சிக்ஸ்த் செவன்த்துக்கு மட்டும் ம் மெ மென்ஸ்க்கு தனியாக இது க்கேர்ள்ஸ்க்கு தனியாக பாய்ஸ்க்கு தனியாக தைக்கணும்

ஆ ஓகே ஆ இப்போ நாங்கள் நிறையா பல்க்காக ஆர்டர் கொடுத்து ஏதாச்சு கம்மி பண்ணி சொல்லுவீங்களா நாங்கள் நிறைய தர்றோம்ல இப்போ வந்து ஒரு ஸ்டுடென்ட்ன்னா பரவாயில்ல நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ்தில் ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் இருக்காங்க செவன்தில் ஒரு தேர்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க மொத்தம் எயிட்டி மெம்பர்ஸ் கிட்ட தரணுன்னா அது கம்மி பண்ணி தர்றீங்களா கொஞ்சம் இல்லை நீங்கள் எவ்வளோ ரேட்டுன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு ஏத்தமாதிரி நம்ம பார்க்கலாம் அதனால கேட்குறன் ம் ஆ சரி எத்தனை நாளில் தருவீங்க ஆ சரிங்க கொஞ்சம் சீக்கிரம் தர பாருங்கள் ஏன்னா அவங்க புதுசாக வந்த பசங்களாம் வித்தியாசமாக இருப்பாங்க அதுக்கப்புறோம் பழைய பசங்க யூனிஃபார்ம் போட்டு அதனால் எல்லாருக்கும் சீக்கிரோம் கொடுத்துறணும் அதுக்காக சொல்றேன் ஆ இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு அளவு வேணுன்னா ஏன்னா பசங்க வந்து அங்கே வர முடியாது எல்லாராலையும் இப்போ ரெண்டு பேர் இருந்தால் அவங்ளே வந்து அளவெடுத்துட்டு எழுதிட்டு போயிர்லாம் ம் சரிங்க ஆ அனுப்புங்க எப்போ அனுப்புறீங்க எனக்கு ஒரு ஒன் வீக்கில் தர முடியுமா இத்தனை டிரஸ்மே ஆ ஓகே ஆனால் கொஞ்சம் சீக்கிரோம் தர பார்க்குறீங்ளா ஆ சரி நீங்கள் டெய்லர் அனுப்பிவிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் ஆ ஓகே நீங்கள் அனுப்பிவிட்டு எனக்கு போன் பண்ணிங்ன்னா நான் உங்களுக்கு அட்ரஸ் சொல்லிருவேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாதுல ஆ சரி உங்களுக்கு அட்ரஸ் வேணும்ன்னா பர்கூர் பஸ்ஸ்டாப் வந்துட்டு அங்கே இருந்து கிட்டே இருக்கும் கால் பண்ணாங்கன்னா வந்து கூட்டிட்டி போயிருவாங்க அவங்ளே கூட வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் சீக்கிரோம் கொடுத்துருவீங்க தானே ஏதாச்சும் அட்வான்ஸ் ஏதாச்சும் அட்வான்ஸ் தரணுமா எப்படி இல்லை தரணுமா இல்லை எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறோம் கொடுத்துக்கலாமான்னு கேக்கறன் உங்கள் கிட்ட ஓகே ஓகே மெட்டிரியல் வந்து நீங்களே எடுத்துக்குறீங்களா நாங்கள் எடுத்து தனியாக உங்கள் கிட்ட தர்ணுமா ஓகே ஆ ஓகே இல்லை நீங்கள் எடுத்துக்குறமாதிரி இருந்தா அதுக்காக தான் கேக்கறன் இல்லைனா நாங்கள் போய்விட்டு எடுக்கணும் ஆ ஓகே ஆ ம் சரிங்க ஆ கொஞ்சம் சீக்கிரோம் கொடுக்க பாருங்கள் ஆ சேரிங்க